ஹலோ சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஹச்டிஃஎப்சி பேங்க் சொல்லுங்கள் சரிங்க

சரிங்க என்ன அமௌண்ட்டு எதிர்பாக்குறிங்க ஓகேங்க அதுக்கு வந்து ம் உங்க சுவரட் கையெழுத்து போடுறத்துக்கு ஆள் வேணும் அது ரெடி அவங்க யாராவது ரெடி பண்ணிக்கோங்க ஓகே இதில் வந்து லேடிஸ் நேம்னால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்க அது வந்து உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் அப்ரூவ்டு கிடைக்கும் டக்குன்னு ஓகே மெயினாக அதுதான் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு அப்புறோம் ஐட்டி ஃபைல் பண்ணிருக்கிங்களா அந்த ப்ரூஃப் தேவைப்படும் அப்புறோம் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க உங்களால் மன்த்லி இவ்வளோனா இவ்வளோ வந்து என்னால் அமௌண்ட் கட்ட முடியும் அப்படிங்குற மாதிரி நீங்கள் அதுக்கு வந்து நீங்கள் காட்டணும் ப்ரூஃப் காட்டணும் அது வந்து நீங்கள் எத்தனை இயர்க்கு நீங்கள் இந்த லோன் போட்டுக்கிறீங்க மன்த்து மன்த்து எத்தனை மன்த்து ஒரு ஐம்பது மாதமா இல்லை ஒரு எழுவது மாதம் அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கிறீங்களா அப்படிங்குற மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டிங்னா வட்டி எத்தனை பெர்ஸன்ட்டு வரும் அப்படிங்குற மாதிரில்லாம் போடுவாங்க அது அது உங்களால் முடியும் அப்படின்னா நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க அது பார்த்திங்கனா எப்படியும் ஒரு டொன்ட்டி பெர்ஸன்ட் அந்த அமௌண்ட்டு வருங்க அப்புறோம் இன்ஜினியர் ப்ரூஃப் காட்டணும் நீங்கள் வீடு மேப்பு போடுகிறிங்க இல்லைங்களா அந்த மாதிரி ப்ரூஃப்லாம் அதுக்கு காட்ட வரும் காட்டுகிற மாதிரி இருக்கும்ங்க சரி நீங்கள் ஆஃபீஸ்க்கு வாங்க நம்ம நேரில் பேசிக்கலாங்க ஆ ஆ சரி ஓகேங்க ஆ சரி ஓகே தேங்க்யூ